சாப்பாடுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது வீட்டில் வந்துட்டு சாப்பாடு சமைக்கிறப்போ வந்துட்டு இது கொழம்புத்தூள் அப்படிங்கிறது வந்து பேஸிக்காக உள்ளது அதை வந்துட்டு வீட்டில் அரைச்சி சமைத்தா இன்னும் டேஸ்டாக இருக்கும் ஒருவொருத்தங்களோட கை பக்குவமும் ஒருஒரு மாதிரி இருக்கும் எங்கள் பாட்டி செம்மையாக சாம்பார் வைப்பாங்க அதேப்போல அம்மாவுக்கு கொஞ்சந்தான் சமப்பாங்க ஆனால் அந்த மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி செஞ்சால் இன்னும் சூப்பரா இருக்கும் நான் நினைக்கிறேன் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்துட்டு வீட்டில் எடுத்து வச்சு வீட்டில் அரைச்சி செஞ்சால் நல்லா இருக்கும் ரசம் வைக்கணும் அப்படின்னால் கூட மிளகு சீரகம் இதெல்லாம் வந்துட்டு பவுட்ராகவே விற்கிது ஆனால் அதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு இருக்காது அதை நம்ம வீட்டிலேயே இது பண்ணி உடச்சி காயவச்சு அரைச்சி அந்த கொத்தமல்லிலாம் போட்டு சமைத்தா ரசம் இன்னும் நல்லா இருக்கும் அதேப்போல சாம்பாருக்கும் மிளகாத்தூள் அந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா இது பண்ணி தி ரொம்ப முருக வச்சு செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும் கறிக்கொழம்பு அப்படி வைக்கிறப்போது மசாலா வந்துட்டு காரம் மிளகாய் தனியாக அரைச்சிட்டு மல்லி தனியாக அரைச்சி அதில் வந்து அந்த மிளகு சீரகம் இதை மாதிரிலாம் வச்சு அரைச்சி இன்னும் டேஸ்டாக காரமாக சமைச்சாங்கன்னால் சாப்பிட ருசியாகவும் இருக்கும் இதை வந்துட்டு வீட்டில் வந்து பாரம்பரியமாக பண்ணுவாங்க வீட்டில் இதை மாதிரி வீட்டில் அரைச்சி செஞ்சால் உடல் நெலை உடல் நிலையெல்லாம் சரியாக இருக்கும் அப்படின் நான் நம்புகிறேன் அது தான் நம் அதுதான் நல்லது எல்லோருக்குமே ஆனால் இப்போ உள்ள பாக்கேட்சில் வந்து கெமிக்கல்ஸ்லாம் கலந்து அது நம்ம உடம்புக்கு நல்லது இல்லை அது இதுமாதிரி சாப்பாடெலாம் ஹார்ட் பேஷண்ட் சுகர் உள்ளவங்கள்லாம் சாப்பிட்டா அவங்களுக்கு அவங்களுக்கும் கெடுதலாகதான் இருக்கும் அதனால் அதை மாதிரி சாப்பாடெலாம் சாப்பாடெலாம் சாப்பிடக்கூடாது இதை மாதிரி உடம்பு சரியில்லாதவங்கள்லாம் அந்த காலத்துலெல்லாம் வந்து வீட்டில் அரைச்சி செஞ்சதுனால்தான் எல்லோரும் தெம்பாக இருக்காங்க இப்போ உள்ள எல்லாத்துலேயுமே கெமிக்கல்ஸ் வரதுனால அது சரியாக எல்லோருக்கும் செய்யுதா என்னன்னுகூட தெரியல நல்லதா என்னன்னு நல்லது கிடையாது ஆனால் அதுதான் டேஸ்டாக இருக்குது அப்படின் சொல்லிட்டு வாங்குகிறாங்க கெமிக்கல் கலந்ததனால அது நல்லா இல்லை நம்ம மோஸ்ட்லி வீட்டில் சமைத்து சாப்பிட்ணும் அது நல்லா இருக்கும் எங்கள் அம்மா வந்து சம் எங்கள் அம்மா சமைப்பாங்க எங்கள் பாட்டியோடய கை பக்குவம் சூப்பராக இருக்குனு அவங்க வந்து அந்த காலத்துலேருந்து வீட்டில் அரைச்சி செய்வாங்க ஆனால் அம்மா கடையில் உள்ளதுதான் வாங்கி செய்வாங்க அதனால ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும் அதனால அந்த காலத்தில் உள்ளது சூப்பராக இருக்கும்னு சொல்கிறேன் நான் தேங்க் யூ